நான் படித்தது வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஒன்றாவதுலேந்து பன்னெரெண்டாவது வரைக்கும் ஜவஹர் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலில் வந்து கிரௌண்ட் பெருசாயிருக்கும் நிறைய பில்டிங்கெலாம் இருக்கும் நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க எல்லாம் சூப்பராக சொல்லி தர டீச்சர்ஸ் அதுவும் இல்லாமல் பீடி பீடி சாரே இருபது பேருக்கு மேல் இருப்பாங்க நல்ல நல்லா சூப்பராகவே சொல்லி தருவாங்க நல்ல கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அப்புறம் வந்து விளையாடறது வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லா கேமுமே இருக்கும் செஸ் கேரம் போர்டு எல்லாமே இருக்கும் எல்லாத்திலையும் பார்ட்ஸ்பேர்ட்ஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போதே நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்குவோம் கலெக்டர் கையில் வந்து மெடல் வாங்கியிருக்கோம் அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய இது ஆண்டு விழாலாம் நல்லா நடக்கும் அதில் நிறைய சீஃப்ஸ்லாம் வருவாங்க